எனக்கு சமையலில் வந்து ரொம்ப பிடித்தது அப்படினு பார்த்தீங்கன்னா அதாவது சமைச்சு கொடுக்குறதுல தோசை வந்து எனக்கு ரொம்ப பிடித்த உணவு அதை வந்து குடும்பத்துக்கு செஞ்சு கொடுக்குறதுலையும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் தோசைனா வெறும் மாவு தோசை செஞ்சு கொடுக்குறத விட ஆரோக்கியமாக அந்த தோசையை செஞ்சு கொடுக்கணும் அப்படினு நினைப்பேன் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வெறும் தோசையாக ஊற்றாம கேழ்வரகு தோசை சோள தோசை அதுக்கு அப்புறம் கம்பு தோசை கோதுமை தோசை இது மாதிரி நவதானியங்கள் கலந்த தோசை இது மாதிரி தோசைகளை வந்து செஞ்சு கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது விஷயம் அதே மாதிரி அதுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த சட்னி வகைகளும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னி இது மாதிரி ஆரோக்கியமான சட்னிகளை செஞ்சு கொடுக்குறதுமே வந்து எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம்